இந்த கார்டனிங் அப்படின்றது வந்து எங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எங்கள் அம்மாக்கிட்டே இருந்து ஏன்னா அவங்க நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடண்ட்டு ஆனால் நான் அக்ரிகல்ச்சர் படித்தேன் அப்படின்றதுக்காக இந்த கார்டனிங் பண்ணணும் மரம் வைக்கணும் அப்படின்றது அதை படித்ததுக்கு அப்புறந்தான் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா அப்போ அதுக்கு முன்னாடியே நான் காலேஜுலாம் சேர்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீடு வந்து இருக்கிறது வந்து ஒரு சிட்டின்னும் சொல்ல முடியாது வில்லேஜுன்னும் சொல்ல முடியாது அது ஒரு டவுன் பஞ்சாயத்து அந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல டவுன் பஞ்சாயத்து அப்படின்னாலுமே வில்லேஜ் மாதிரி அங்கே அங்கே வீடு இருக்காது பக்கத்து பக்கத்தில் வீடு அப்படி பக்கத்து பக்கத்தில் இத்தனைக்கும் மெயினில் வந்து ரோடு போட்டுருவாங்க ஸோ அந்த இதில் வந்து கிடைக்கிற அந்த கொஞ்சம் எடம் இருக்கும்ல அதுலேயுமே எங்கள் அம்மா அவங்களுக்கு எங்கேல்லாம் மண் தெரியுதோ அங்கேல்லாம் செடி வெச்சிருவாங்க அது அவங்களுக்கு ஒரு ஜா இதாக இருக்கும் அவங்க அது சொல்வாங்க வெளியில் எழுந்திரிச்சி வந்தவொடனே ஒரு க்ரீனாக இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு அந்த நாளே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க வந்து அவங்களுடைய அவங்க நாலேஜுக்கு என்னலாம் தெரிஞ்சுச்சோ அந்த மாதிரி செடிகள் வெச்சாங்க நான் காலேஜு போய்ட்டு அதலாம் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஃப்ரெஸ் ஏர் கொடுக்கறதுக்கு எதெல்லாம் வைக்கணும் ஸோ அந்தமாதிரி இப்போ இந்த ஸ்னேக் ப்ளாண்ட்டு மணி ப்ளாண்ட்டு அதெல்லாம் வைக்க காரணம் வந்து மணி ப்ளாண்ட் வைக்கணுன்றது வந்து மணி ப்ளாண்ட் வைச்சா பணம் நிறைய வரும்ன்னு சொன்னால் நம்ம வைப்போம் அதனால் அப்படி ஒரு சும்மா ஒரு கதை தான் அந்த மணி ப்ளாண்ட்டோட கதை உண்மையாக என்ன அப்படின்னா பணம் நம்ம மணி ப்ளாண்ட் வைச்சோன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ப்யூரிஃபைடு ஏர் வந்து நம்ம காசை தேவை இல்லாமல் கொண்டு போய் டாக்டர்ட்ட செலவு பண்ண மாட்டோம் அப்போ காசு நம்மள்ட்ட தானே இருக்கும் ஸோ அதனால அந்த வெளியில் எழுந்திரிச்ச வொடனேயே ஒரு போய் வெளியில் அந்த மணி ப்ளாண்ட்டில் அது வெளியில் வர காற்று சுத்திகரித்து நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்மளோடய பணம் வந்து மிச்சப்படுது அப்படின்றதுனால தான் அவங்க வந்து அது பேரை மணி ப்ளாண்ட் அப்படின்னு வெச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ப்யூரிஃபைடு ப்ளாண்ட்ஸை வெச்சா நம்மளோடய சுவாசம் வந்து நம்மளுக்கு மெயின் ரீசன்ஸ் சுவாசத்தினால நிறைய கோளாறுகள் வரும் இல்லையா அது வந்து அது மாதிரி இப்போ இந்த துளசி மணி ப்ளாண்ட்டு அது ஸ்னேக் ப்ளாண்ட்டு அப்புறம் வந்து கற்பூர இது வள்ளின்னு சொல்வாங்கள்ல அந்த செடி இதெல்லாம் வைக்கும் போது அதுலேருந்து வர காற்றை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு வேறு சுவாசக் கோளாறு இல்லைன்னாலுமே வேறு எந்த ஏன்னா நம்மளுக்கு நம்மளுடைய ஹியூமன் வாய்க்குள்ளே ஓடுறதுல ஒரு ஏர் பேஸேஜும் இன்னொன்று ப்ளட் பேஸேஜுந்தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த ஏர் பேஸேஜு வந்து அதுவுமே எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகும் அப்போ இந்த ஏர் பேஸேஜு நார்மலாக கரெக்டாக இருந்துச்சு அந்த வே கரெக்டாக இருந்ததுன்னா ப்ளட் பேஸேஜில் எந்த பிரச்சனையும் வராது அப்படி கரெக்டாக போகிறதுனால தான் அது கேரி பண்ணுறது கரெக்டாக இருக்கும்ன்றதுனால இந்த ப்ளாண்ட்டு கார்டனிங்குன்றது ஒரு சயின்டிஃபிக்கல் ப்ரூவன் ஆனால் அந்த சயின்டிஃபிக்கலாக சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றதுனால தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரஸிங் ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ கார்டனிங்குலாம் ஒருத்தங்க நான் டவுனில் இருக்கேன் சிட்டியில் இருக்கேன்ற க இது இவங்களுமே நிறைய பேர் வந்து மாடித் தோட்டம்லாம் அமைச்சு அந்த மாதிரி ரூஃப் கார்டனிங்குலாம் பண்ணி அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஏன்னா மாடித் தோட்டம் அப்படின்றதுலாம் வந்து உண்மையாகவே இப்போ நமக்கு வீட்டுக்குத் தேவையான எல்லா கிச்சன் க இதுவுமே அங்கே கெடைச்சிரும் அப்போ தக்காளி வெங்காயம் புதினா அதெல்லாம் ஈசியாக வளரக் கூடிய ஒரு செடிகள் அதெல்லாம் வந்து நம்ம ஈசியாக நம்முடைய மாடித் தோட்டம் மண்ணில் வெச்சு வேர் பிடிச்சா தான் வளரும் அப்படின்ற மாதிரி கிடையாது அது ஈசியாக வளந்துடும் அது நம்மளுடைய எல்லா இதுக்குமே நம்மளுடைய டே டு டே நீடுக்கு வந்து தேவையான ஒரு விஷயத்தை நம்ம மாடித் தோட்டத்துலேயே வளத்துடலாம் ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இப்போது வளர்ந்துட்டு இருக்குது அது நம்மளுக்கு இன்னொரு பெரிய மொபைல் ஃபோன் நோண்டாமல் நம்ம வந்து அதுக்கு தண்ணி ஊத்துறது ஸோ அதில் என்ன ஏதாவது பூச்சி வந்திருக்கா அதுக்கு போய் செக் மருந்து வாங்கிட்டு வரணும் அது மாதிரி அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் மாடித் தோட்டம் அப்படின்றதுலாம் மாடித் தோட்டம் இந்த மாதிரி வெளியில் தோட்டம் இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு இது தான் அது நம்ம எங்கேயாச்சும் இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா ஹோட்டல்ஸையுமே எதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணி வெச்சிருக்காங்க கார்டனிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசனுமே அதான் என்ன அப்படின்னா இப்போது ஒருத்தங்க உள்ளே வர்றாங்கன்னா வேறு ஏதாவது வெச்சிருந்துருக்கலாம் அவங்களுக்கு ஒரு எப்போயுமே பச்சையாக இருக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி ரெஃப்ரஷிங் ஃபீல் வரும் அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி ஒரு எல்லா இடத்துலயுமே எவ் ஒரு ஸ்டார்ட்டிங் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வெச்சிருப்பாங்க அது மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும் நார்மலாக நம்ம இப்போ ஒரு ஐ டாக்டர்ட்ட போனோம் அப்படின்னா நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு மணிநேரம் ஃபோன் யூஸ் பண்ணக் கூடாது அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி மொபைல் யூஸ் பண்றது தான் உங்களோடய ஒர்க் நேச்சரு இல்லை லேப்டாப் யூஸ் பண்றது தான் ஒர்க் நேச்சரு அப்படின்னா டேபிளில் ப்ளாண்ட் வெச்சுக்கோங்க வெச்சிக்கிட்டு டொன்ட்டி மினிட்ஸ் நீங்கள் கன்டினியூஸா ஃபோன் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் நீ அந்த க்ரீனரியை பார்க்கணும் அப்படின்றப்ப அவங்களோட கண் வந்து அந்த க்ரீனுக்கு ஒரு ரெஃப்ரஷிங் ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு சொல்வாங்க ஸோ அது மாதிரி கார்டனிங்குன்றது வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரியான சோல்ஃபுல் ஹாபிட்டுன்னு கூட சொல்லலாம்